ஆ வாங்க உள்ளே வாங்கப்பா ஆ சொல்லுங்கள் எவ்வளோ நாளாக இருக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு மாசமாவாக இது வரைக்கும் எங்கேயும் அங்கே பக்கத்தில் இருக்கிற தலைவர்ங்ககிட்ட யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்லயா இதுமாரி இருக்குனு சொல்லிவிட்டு இல்லையே அப்புடலாம் எதுவும் இருக்க மாட்டாங்களே பண்ணிருப்பாங்களே ஏதாச்சும் நீங்கள் ஒழுங்காக சொன்னிங்களா கரெக்டான ஆளை பார்த்து

ஓகே சார் நீங்கள் இன்னொருவாட்டி நீங்கள் எதுக்கும் சொல்லிப்பாருங்க நான் அவங்கக்கிட்ட அலாட் பண்ணுறேன் ஆ நானும் இங்கே வேலையா தான் ஒரு விஷியமாக தான் போய்ட்டுருந்தேன் அது இப்போ ஆ சரி நான் இதை பார்க்க சொல்லுறேன் அங்கே வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ஓ இப்போ இப்போ எதுவும் பிரச்சனை இல்லேல ஒன்றும் இது இந்த இந்த ஸ்ட்ரீட் லைட்னால வந்த பிரச்சனையாக இதெலாம் ஆ ஓகே சார் நான் இதை சீக்கிர சீக்கிரமாக நான் ஆக்க்ஷன் எடுக்க சொல்லுறேன் ஆ நன்றிங்க